இந்தியாவின் முக்கியமான பண்டிகைகள் மற்றும் விடுமுறை நாட்கள் என்னென்ன இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறன்னா தமிழர்களின் பண்டிகை அதை பாத்தோன்னா என்னென்ன கவர்மெண்ட்ஸ் லீவுலாம் இருக்குது அதை மந்த் வைசாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மந்த் என்னெனா ஜான்வரி மந்த் அது ஜான்வரி மந்த்துனால மோஸ்ட்லி எல்லோருக்கும் எக்சைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க எல்லோரும் அந்த மந்த்தை ஃபஸ்ட்டு எ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா நியூயர் நியூ இயர்னாலே எல்லோரும் ரொம்ப ஹ ஹாப்பியாக இருப்பாங்க எல்லோரும் ஹாப்பியாக மிட்நைட்டில் டுவெல்லோ க்ளாக்குக்கு கேக் கட் பண்ணி விஷ் பண்ணி வி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பீச்சு மூவிஸ் மாலு கோவில் அந்த மாதிரிக்கெலாம் போவாங்க ஃபேமிலியாக இருக்கவங்க வந்து நல்லா ஃபேமிலியாக கோவிலுக்கு தான் மோஸ்ட்லி போவாங்க அது போலயே போகும் மோஸ்ட்லி இது வந்து க கிறிஸ்டினா இருக்கறவங்க சர்ச்சுக்குலாம் போய்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து நல்லா செலிப்ரேட்டுலாம் சூப்பராக பண்ணுவாங்க கிறிஸ்டின் வீட்டில் ரொம்ப கிராண்டா இருக்கும் நியூ இயர் அப்புறம் பார்த்தா பொங்கல் இருக்குது நம்மளுக்கு ஜனவரி மந்த்லி பொங்கல் இருக்குது அதாவது ஃபோர் டேஸுக்கு பொங்கல் தமிழரின் பாரம்பரியத் திருநாள்னாலே தைப்பொங்கல் தான் அதே போல தைப்பொங்கலுக்கு மொதல் நாளே என்னென்னா போகியல் வந்துடும் போகியல்னாலே என்ன பழையன புகுதலும் புதியன பு பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் அதாவது என்னென்னா நம்மள்ட்ட இருக்கிற பழைய விஷயத்தல்லாம் ரொம்ப மே வேண்டாம்ன்னு நெனைச்சிட்டுருக்குறதெல்லாம் தூக்கிப் போட்டுட்டு நல்ல ஒரு குட்டான தாட்ஸு குட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் கொண்டு வர்றது அது மாதிரியும் நம்ம வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வீணாகிப் போன பொருட்கள்லாம் தூக்கி எறிஞ்சி க்ளீன் பண்ணுறது தான் அது பொங்கல் அதுக்கப்புறம் பொங்கல்னு பார்க்குறப்போ சூரியனுக்குனா படைத்து வழிபடுறது தான் அந்த சூரியப் பொங்கல் சக்கரை பொங்கல் காணும் வெண்பொங்கல் அதெல்லாம் வெச்சி பொங்கல் வெச்சி கிராமப்புறங்கள்லாம் பார்த்தா இயர்லி மார்னிங் எல்லோரும் ஏஞ்சி அவங்க வீட்டில் பொங்கல் பானைல்லாம் போட்டு கலர்லாம் பண்ணி சூப்பராக வரைவாங்க அதுதான் பொங்கல் அதை பற்றி சொன்னால் அதுக்கப்பறம் பார்த்தா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல்னாலே வில்லேஜு அதாவது மாடு ஆடு மாடு வெச்சிருக்கவங்களுக்குலாம் அன்னைக்கு ரொம்ப வேலைன்னு நிறையாவே இருக்கும் பட் ஆனால் நல்லா ஜாலியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் மாட்டைக் கய காலைலயே குளிப்பாட்டி அதுக்குப் புதுசாக கயறுலாம் மாற்றி மணிலாம் கட்டி அந்த மாதிரி இதுலாம் பண்ணுவாங்க அதுக்கப்பறமேலுக்கு நல்லா மாட்டுக்குப் பொங்கல் வெச்சி மாட்டுக்கு மாலையெல்லாம் கட்டி மாட்டை நல்லா வணங்குவாங்க கிராமப்புறங்கள்லாம் பார்த்தா மாடு மெரட்றது அப்படின்ட்டு ஒரு ஒரு கோவில்கிட்டே வந்து அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மாடுமே அதுகிட்டே வந்து இது பண்ணி டிரம்ஸ்லாம் அடித்து மஞ்சத் தண்ணில்லாம் தெளித்து அதுக்கப்புறமேலுக்கு மாடு வீட்டுக்கு வரும் அதுக்கு மறுநாள் பார்த்தா அதே அதே மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு சில பேர் வீட்டில் வந்து அது ஒரு பேச்சாயி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் இருக்கும் அதுக்கு படைப்பாங்க அதுக்கு என்னென்னலாம் செய்வாங்கன்னா சிக்கன் மட்டன் நண்டு அப்புறம் கருவாடுலாம் சில பேர் சுட்டு வைப்பாங்க கீரை சுண்டி கீரை சுண்டல் அப்புறமேலுக்கு முட்டை இது போலேலாம் செஞ்சு படைத்து சாப்பிடுவாங்க மாட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் என்னென்னா காணும் பொங்கல் அதாவது காணும் பொங்கலுன்னா என்னெனாலே ஃபங்க்ஷன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அன்னைக்கு எல்லோருமே எல்லா கிராமங்களாக இருக்கட்டும் சிட்டி சைட்ஸா இருக்கட்டும் காலைலேந்து ஃப ஃஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சின்னப் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஈவினிங் பார்த்தா வந்து டான்ஸ் கல்ச்சர்ஸ் கல்ச்சர்ஸ் மாதிரி குட்டிப் குட்டி பசங்க எல்லோருமே இப்போ மோஸ்ட்லி எல்லா பசங்களையும் ஆடுறாங்க அது சூப்பராகவும் இருக்கும் அப்புறம் ஜனவரி மந்த்தில் என்னென்னா தைப்பூசம் தைப்பூச நாளிலே வந்து முருகருக்கு ஃபேமஸாக இருக்கும் அப்புறமேலுக்கு வடலூரில் வந்து வடலூர் வடலூர் வள்ளலார் அணையா ஜோதி அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வாட்டி நான் வந்து வடலூர் ஜோதிக்குப் போய்ருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ருந்தேன் அதே அங்கே போய்ட்டு தான் தெரியுது அந்த ஜோதி காட்டுறது வந்து டைமிங்குனு சொன்னாங்க அப்புறமேலுக்கு தான் தெரியவருது ஒரு ஃபைவ் ஸ்ப்ளிட் பண்ணி வெச்சிருக்காங்க ஃபைவ் டைம்ஸில் ஒன் டேவுக்கு ஃபைவ் வாட்டி தான் காட்டுவாங்கலாம் அப்போ தான் தெர் அப்போ வந்து இயர்லி மார்னிங் வந்து ஃபோர் ஓ க்ளாக் அப்புறமேலுக்கு ஒரு செவன் ஓ க்ளாக்கு காட்டுறாங்க அப்புறம் மிட் நை அது அப்புறம் டுவல் ஓ க்ளாக் அப்புறம் ஒன்று அப்புறம் செவன் ஓ க்ளாக்கு அப்புறம் லாஸ்ட்டு ஜோதி வந்து மிட்நைட்டில் ல ப பதினோரு மணியோ என்னவோ நினைக்கிறேன் அது போல் காட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்கிற கடைத்தெர பா சுற்றி பார்க்குறத்துக்கே ஒரு நாள் கூட பத்தாது காலையில் போய் ஓ மறுநாள் தான் அங்கேயிருந்து நாங்கள் வந்தோமே ஃப்ரெண்ட் வீட்டில் அங்கேயே தங்கிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றத்துக்கே ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சி அங்கேருந்து ஸோ நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு ஃபிப்ரவரி மந்த் பாருங்கள் ஃபிப்ரவரி மந்த்தில் வெரி ஒர்ஸ்ட்டான மந்த்து அந்த மந்த்தில் கவர்மெண்ட் ஹாலிடேயே கிடையாது அப்புறம் எந்த விதமான ஃபெஸ்டிவல்ஸுமே கிடையாது பட் ஆனால் லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப ஸ்பெஷலான மந்த் ஃபிப்ரவரி ஃபோர்டின் தான் எல்லோருமே அதாவது அன்னைக்கு வேலண்ட்டைன்ஸ் டே அவங்கள்லாம் கப்புள்ஸாக இருக்குறவங்கள்லாம் எல்லாம் மாலு எப்படி சில பேர் தேட்டர்ஸுக்கு போவாங்க சில பேர் டெம்பிள்ஸுக்கு போவாங்க சில பேர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரூமுக்கு போய்விடுவாங்க அவங்கள்லாம் ஒன்னும் கேட்கவே முடியாது நம்ம ரொம்ப அப்புறம் பார்த்தா மார்ச் டொன்ட்டீனு மார்ச் மார்ச் மாசம் மார்ச் மாசத்தில் வந்து என்ன இருக்குதுன்னா குட்ஃப்ரைடேனு இருக்குது குட்ஃப்ரைடேன்னு பார்த்தா ஹிந்தூஸுக்கு கிடையாது அது வந்து கிறிஸ்டீனுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்ஃப்ரைடே வந்து அந்த இறந்த முன்னோர்களை அவங்களலாம் நெனைச்சி அது வந்த இது எடுப்பாங்கலாம் அதுக்காக என்ன பண்ணுவாங்கலாம் நோன்பு எடுக்கிற விரதம் எடுக்கிற மாதிரி ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு இருக்கிறதுனால அந்த விரதம் எடுக்கிறது பேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கனா ஆஷ் வென்னஸ்டேண்ட்டு ஆஷ் வென்னஸ்டேங்கிறது இப்போது ரீசன்ட்டாக அப்போது முந்தா நேத்திக்கு வென்னஸ்டே அந்த வென்னஸ்டேவுக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு அதுலேருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸில் தான் குட்ஃப்ரைடே வரும் அவங்க சர்ச்சுக்குலாம் போய்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ச சாப்பாடுலாம் செஞ்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க மார்ச் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தா ஏப்ரல் மந்த் ஏப்ரல் மந்த்தில் என்ன இருக்குது ஏப்ரல் மந்த்தில் பார்த்தா ரம்ஜான் இருக்குது ரம்ஜான்னாலே பார்த்தா முஸ்லீமுக்கு தான் முஸ்லீம்னாலே எ முஸ்லீமுக்கு என்ன ஃபேமஸுனா பிரியாணி என் ஃப்ரெண்டு அது போல் தான் ரம்ஜான் முடிஞ்சு மறுநாள் வர்றப்போ ஸ்கூலுக்கு அவன் வந்து இதுலாம் பிரியாணி செஞ்சு எல்லோருக்குமே எடுத்துட்டு வருவான் அதனால் மறக்க முடியாத நாள் அதெல்லாம் அப்புறம் தமிழ் வருடப் பிறப்பு தமிழ் வருடப் பிறப்புனாலே சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று அப்போது கிராமப்புறங்களில் இருக்கறவங்க எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க அந்த பயிறு உளுந்து அந்த மாதுரி அவங்களுக்கு என்ன சோர்ஸ் கிடைக்கிதோ அவங்க அக்ரி அக்ரி ஃபீல்டுலேருந்து அந்த இதை மெயினாக வெச்சி அவங்க ஏதாச்சும் ஒரு டிஷ் செஞ்சு படைக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாயிருக்கும் அப்புறம் நவதானிய பொருட்கள் எல்லாம் சேர்த்து செய்வாங்க அறுசுவைலேயும் செய்வாங்க ஒரு ஒரு சுவையிலும் ஒரு ஒரு டேஸ்ட்டு செஞ்சு செய்வாங்க எங்கள் வீட்டில் அது போல் தான் அறுசுவை உணவு செஞ்சு படைப்பாங்க அன்னைக்கு சூப்பராயிருக்கும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு வந்து நிறையா இருக்கும் அன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் அப்புறம் ஏப்ரல் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தா மே மேன்னாலே வந்து உழவர்கள் நாள் தான் மே ஒன்றுனாலே உழவர்கள் நாள் தான் அம்ம எல்லோருக்குமே எல்லா லேபர்ஸுக்கும் அன்னைக்கு வந்து லீவ் தான் எல்லோருக்குமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற டே அன்னைக்கு தான் லேபருக்குங்கு ஒரு ரெக்ஸ்பெக்ட் கொடுக்குற டே வந்து லேபர்ஸ் டே அதாவது மே ஒன் நெக்ஸ்ட்டு பார்க்குறப்போ ஜூன் ஜூனில் என்ன என்ன என்ன ஃபெஸ்ட் என்ன வருதுன்னா பக்ரீத்து வருது அதுவுமே முஸ்லீமுக்கு தான் அவங்க வந்து மசூதி போய் நமாஸ் பண்ணிவிட்டு அந்த நாள் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இப்போன்னு இப்போ அவ்வளவா யாரும் டச்சில் இல்லை அதனால் சரியாக எனக்கு தெரில ஜூலை ஜூலைலேயும் பார்த்தா மொஹரம் பண்டிகை வருது மொஹரம் பார்த்தாலும் முஸ்லீமுக்கு தான் அங்கே அதே போல் மசூதி போய்ட்டு பிர ஜ நமாஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க நிறையா டிஷ் செய்வாங்க சிக்கனாருக்கட்டும் மட்டனாருக்கட்டும் சகலவிதமான டிஷ்ஷுலாம் செஞ்சு அவங்கள மாதிரி சாப்பிட்றத்துக்கு ஆளே கிடையாது அண்ட் தென் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஃபிப்டீன்னாலே எல்லோருக்குமே தெரியும் சுதந்திர தினம் சுதந்திர தினம் அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்னா கால் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கெடைச்சி சுதந்திரம் கெடைச்ச நாள் தான் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டின் அதை நம் ஹோல் இண்டியாவே செலிப்ரேட் பண்ணுறது தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் பரேட் பண்ணி ஃப்ளாக்லாம் ஏற்றி ப்ரின்ஸ்பல் வைஸ் ப்ரின்ஸ்பல் அவங்கள்லாம் நிறைய தா ஸ்பீச்சஸ்லாம் தருவாங்க அப்புறம் குட்டிக் குட்டி பசங்கள்லாம் ஸ்கூலில் என்ன பண்ணும்ன்னா லீடர்ஸ் போல் கெட்டப்லாம் போட்டு வந்து கொஞ்சம் அதுங்களுக்கு பேச கூட தெரியாது ஆனால் அதுங்க அழகாக பேசுவது அதெல்லாம் சூப்பராயிருக்கும் டொண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட்டு டொண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் என்னென்னா கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்வோம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்டினா கிருஷ்ணருக்கு செலிப்ரேட் பண்ணுறது தான் கோகுலாஷ்டமி குட்டி குட்டி பசங்க இருக்கிற வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கனா இந்த குட்டி பசங்க காலை வந்து இந்த மாவு மாவு கோலம்னு சொல்கிறதுல வந்து நீர்க்கோலம்னு சொல்வாங்க அதில் வந்து அந்த குட்டிப் பசங்களோடய காலை வந்து நனச்சி வாசல்லேருந்து அவங்க வீட்டு சாமி சாமி ரூம் வரைக்கும் அந்த நீர்க்கோலத்துலேயே அந்த பசங்க காலை வெச்சி வெச்சி எடுத்து கிருஷ்ணர் வர்றதாக சொல்லி ஈவினிங் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ரசகுல்லா அப்புறம் லட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெச்சி படைத்து இது பண்ணுவாங்க அதே ஐயரு வீடுல்லாம் வந்து செம்மையா கிராண்டா இருக்கும் கொய்யா சுருள் முறுக்காயிருக்கட்டும் அதிரசம் அந்த மாதிரி ஸ்வீட்ஸுலாம் செஞ்சு சூப்பராக படைப்பாங்க அப்புறமேலுக்கு நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன செப்டம்பர் செப்டம்பர் செப்டம்பரில் என்ன வருதுன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தினாலே தெ அதுலேயே இருக்குது விநாயகர் விநாயகருக்கு வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப கிராண்டா எங்கள் எல்லா ஹோல் இந்தியாவிலுமே விநாயகருக்கு அன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே விநாயகருக்கு பிடிச்ச டிஷ் என்ன எல்லோருக்குமே தெரியும் மோதகம் மோதகம்லாம் வீட்டில் செஞ்சு விநாயகருக்குப் படைப்பாங்க அப்புறம் விநாயகரோடய அப்புறம் விநாயகருக்கு வந்து பெரிய செலைலாம் வெச்சி எல்லோர் ஊர்லேயும் வெச்சி செய்வாங்க அதை வந்து பக்கத்தில் ஆறு குளம் சில பேர் என்ன கொண்டு போவாங்கலாம் பீச்சுக்குலாம் போய்ட்டு அதை கரைச்சி கொண்டு வர்றது ஃபேம நல்லாயிருக்கும் பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாயிருக்கும் விநாயகர் செலை வந்துட்டுனாலே விநாயகர் சிலையே கோவில் விநாயகர் செலைக் கூடியவே தான் இருக்கும்ங்க கடைசி வரைக்கும் போய் கரைச்சிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் விநாயகர் செலைக்கூடியே தான் இருப்பாங்க அப்புறம் செப்டம்பர் செப்டம்பருக்கு அப்புறம் என்ன வந்துவிட்டு அக்டோபர் அக்டோபரில் என்ன ரெ என்னென்ன வருது காஞ்ஜி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி எதுக்கு காந்தி பிறந்த நாள் தான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு காந்தி பிறந்த நாள்னால காந்தி ஜெயந்தி அதனால நம்மளுக்குலாம் லீவ் அன்னைக்கு அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எதுக்கு சரஸ்வதி பூஜைன்னா படிப்பு படிப்பு கல் கல்விக்கு வந்து அன்னைக்கு முதல் தன்மை கொடுத்து இது பண்ணணும் இப்போ இங்கே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான்லாம் என்ன பண்ணுவேன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து கூத்தனூர் கோவில் அதாவது கூத்தனூருங்கிறது வந்து சரஸ்வதி கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு ஏதாச்சும் புக்கோ ஏதோ ஒரு பென்னோ வாங்கி அங்கே கொஞ்சம் ஒரு அரமணி நேரம் உக்கார்ந்து படிச்சுட்டு எழுதிவிட்டு வந்தால் ப படிப்பு வரும்ன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வந்ததே கே இல்லை இன்றைய வரைக்கும் அதான் சரஸ்வதி பூஜையாம் ஏதோ சொ சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயுத பூஜை ஆயுத பூஜை என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க வெஹிக்கல்ஸு டூவீலராக இருக்கட்டும் ஃபோர்வீலராக இருக்கட்டும் இப்போ நான் கிராமத்தில் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் ட்ராக்டர் கை ட்ராக்டர் அது போல் இருக்கிறதுனால அதுக்குலாம் அன்னைக்கு க வாஷ் பண்ணி பட்டை போட்டு சுண்டல் சக்கரைப் பொங்கல் அதெல்லாம் வெச்சி ஈவினிங் இந்த மாதிரி டையத்தில் நல்ல ஒரு எயிட் எட்டு மணி இருக்கும் அந்த மாதிரி டையத்தில் வெச்சி படைப்பாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அக்டோபர் அக்டக்கு அப்றப்றம் நவம்பர் நவம்பர் மந்த்தில் வந்து தீபாவளி வருது தீபாவளின்னாலே என்ன கம்சன் தீபாவளின்னாலே என்னென்னா ராமர் வந்து ராவணனை அழித்த நாள் தான் தீபாவளின்னு சொல்கிறாங்க அப்போது என்னென்னா அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா போ நியூ ட்ரெஸ்ஸாக நியூ ட்ரெஸ் எல்லோருக்குமே நியூ ட்ரெஸ் தான் போட்டுட்டுருப்பாங்க அப்புறம் நிறைய பலகாரங்கள் முறுக்கு எள்ளடை ரவா உருண்டை பயிறு உருண்டை கட்டி உருண்டை குலோப்ஜாமுன் வேறு என்ன நிறைய இருக்குது சீடை கொய்யா சுருள் ஓலை பக்கோடா அதிரசம் தேங்காய் கேக்கு இவ்வளோ டிஷ்ஷும் எங்கள் வீட்டில் செய்வாங்க இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் ஒன் வீக் ப்ராசஸ் அம்மா தான் பாவம் ஒன் வீக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்வாங்க செஞ்சு அன்னைக்கு வெச்சு படைத்து சாப்பிட்றது அதுவும் அன்னைக்கு இயரி அன்னைக்குலாம் தூங்குவதே கிடையாது தீபாவளி அன்னைக்குலாம் தூங்காமல் வெடி வெடித்துக்கிட்டு பசங்களோடு நல்லா ரகளை அடித்துக்கிட்டு இப்படியே தான் போகும் அன்னைக்கி அப்புறம் வேறு என்ன சுழியம் வடை பஜ்ஜி இதெல்லாம் வெச்சி அன்னைக்கு தீபாவளிக்கு இயர்லி மார்னிங்கில் படைப்பாங்க படைச்சுட்டு நல்லா எல்லோருமே ஆயில் பாத்துலாம் பண்ணிவிட்டு அந்த நியூ ட்ரஸ் ஏர் வியர் பண்ணிக்கிட்டு வியர் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் வந்துவிட்டா அவன் அவன் யாருமே கண்டுக்கிறது இல்லை அவன் அவன் செல்ஃபி எடுத்து ஸ்டோரி போட்டுட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டு அவன் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் இப்போல்லாம் யார் வராங்க ஒவ்வொரு பசங்க கூட வர்றது கிடையாது அப்புறம் நவம்பர் மந்த் பார்த்தாலே அது ரெய்னி ரெய்னி சீசன் தான் இருக்கும் தீபாவளியும் கவர்மெண்ட் ஹாலிடேவை விட நிறைய ஹாலிடே அந்த மந்த்தில் தான் வரும் ரெய்னி லீவ் ரெய்னி லீவுன்ட்டு அதுவும் நல்ல சூப்பரான மந்த் தான் நவம்பர் மந்த்து நெக்ஸ்ட்டு டிசம்பர் டிசம்பர்னாலே எல்லோருக்குமே தெரியும் க்றிஸ்மஸ் தான் க்றிஸ்மஸ் யாருக்கு கிறிஸ்டியனுக்கு தான் ஜீஸ் ஜீசஸு பர்த்டேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஆமாம் ஜீசஸ் பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடில் மாதிரி அமைத்து ஒன்னு ஒரு ஒரு டேவுக்கும் ஒரு ஒரு ஏதோ பொம்மை மாதிரிலாம் வெச்சி பண்ணுவாங்க அட் லாஸ்ட்டாக தான் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயர்லி மார்னிங்கில் வந்து ஜீசஸ் வந்து அந்த ஆட்டுக்கொட்டாயில் வந்து பிறப்பாரு அவர் அந்த மாதிரி ச செஞ்சு காட்டுறது தான் கிறிஸ்மஸ் ஸோ எனிவே நான் ஒரு ஒரு மந்த்துக்கானது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன்